கருத்து வேறுபாடு உள்ளவங்கள்ட்ட நம்ப வந்து இருந்துக்குனு கூட வேலை செஞ்சாலே நம்பளுக்கு நெறைய வந்து சிரமங்கள் ஏற்படும் எப்பிடின்னா நம்ம வந்து நம்ப ஏதாவது வந்து சொல்லுவோம் அவங்க வேறவொன்று சொல்வாங்க அந்தமாதிரி இருக்கும் போது நம்பளுக்கு நிறைய சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து நான் எப்படி இதை வந்து தவிர்ப்பேன்னா அவுங்ககிட்ட வந்து நான் எனக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் பேசிப்பேன் மற்றபடி அவங்கள்ட்ட பேசுறது தவிர்த்தாலே நெறைய சிரமங்கள் நம்பளுக்கு குறையும் நம்பளுக்கு எதாவது வேலையில் வந்து தேவைபடும் அப்படின்ற மட்டு பேசினா போதும் மற்றபடி நம்ப வந்து அவங்கள் கூட பேசுறதை தவிர்த்துட்டாலே நம்பளுக்கு வந்து நெறைய நேரமும் கிடைக்கும் நம்ப வேலையை மட்டும் நம்ப பார்த்துட்டு நம்ம வரலாம் நம்ப வேலையில் அதனால் வந்து அவங்க கூட பேசுறதை குறைத்திட்டாலே நம்பளுக்கு வந்து சிரமங்கள் வந்து குறையும் அதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நெறைய நேரம் கிடைக்கிறதால் நம்ப வேலையை பார்த்துட்டு நம்பளுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் நம்ப வேலையில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தி நம்ப எப்படி முன்னேறலாம் அதை மட்டும் நம்ப பார்க்கலாம் மற்றபடி அவங்கள் கூட நம்ப பேசுறதை குறைச்சிகிட்டாலே சிரமங்களும் குறையும்